ஹலோ அம்மன் மெஸ்சுங்ளா ஏங்க காலைல ஃபுட்டு ஆட்ரு பண்ணேன் இப்போ மணி பன்னண்டாகுது டிஃபன் ஆர்ட்ரு பண்ணி இன்னும் வரல லஞ்ச் டைமே வந்துருச்சி இல்லை நீங்கள் பண்ணவே வேண்டாம் டெலிவரி நாங்கள் விடுங்கள் வேறு ஹோட்டல் ஆர்ட்ரு பண்ணி நாங்கள் சாப்பிடுக்குறோம் ஏனா அமௌன்ட் நாங்கள் இது பண்ணோம் இல்லைங்க அதை ரீஃபன்ட் பண்ணுங்கள் ஃபுட்டு நான் சாப்பிட்றதுக்கு பசி ஆர்னதுக்கப்பறோம் எதுக்கு ஃபுட்டு வாங்கணும் வாங்கணுங்ற அவசியமே கிடையாது இப்போ மத்தியானோமே லஞ்ச் டைமே வந்துருச்சு காலையில டிஃபன் டைம் ஆர்ட்ரு பண்ணி